ஹலோ நெய்வேலி ஏஜென்ஸ் சார் இதில் கார் புக் பண்ணி இருந்தோம் கார் புக் பண்ணிணா கார் கார் மாதிரியே வராதாங்க டயர் எல்லாம் பஞ்சர் ஆகிடுது ஹாரன் சவுண்ட் அடித்தா அடிச்சுட்டு இருக்குது ஆனால் ஒன்றுமே கேட்கல சீட் எல்லாம் கிழிஞ்சு இருக்குது இப்படிதான் உங்கள் காரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்களா உங்கள் டிரைவர் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கார் நாங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் கரெக்ட்டாகவே இதெல்லாம் மெயின்டேன் பண்ண மாட்டிங்களா நாங்கள் கொடுக்குற காசுக்கு இதெல்லாம் மெயின்டேன் பண்ணி இருந்துதாலுமே உங்கள் கார் நல்லா இருந்திருக்குமே நான் உங்கள் கிட்டே வந்து அங்கிருந்து எங்களுக்கு தெரியாது ஆனால் நல்லாவே இல்லை கார் ரொம்ப வந்து எல்லாமே டேமேஜ்ஜாகதான் இருக்குது காசு கொடுக்கிறது பற்றாத எக்ஸ்ட்ரா காசு வேறு கேட்குறாங்க இதை இப்படித்தான் உங்கள் கஸ்டமருக்கு நீங்களாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா இது மாரி இப்படியெலாம் காரில் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னால் நாங்கள் வந்து காரை பற்றி நாங்கள் தப்பாகதான் வெளியே சொல்லுவோம் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது